ஒரு கொழந்தை பிறக்கறதுலேருந்து அது வளர்கிற எல்லா ஸ்டேஜுலேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷியனா சுத்தமாக இருக்கிறது அந்த குழந்தைங்களோட துணியை நல்லா தொவைச்சி வெயிலில் காய போட்டு அதை எடுத்து மடித்து வைக்கணும் ஒரு ஒரு டைமும் அந்த குழந்தைங்க உச்சா போய்ருக்கா ஆய் போய்ருக்கான்னு பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு தொடைச்சிவிட்டு எப்போதும் அந்த குழந்தைங்கள வந்து சுத்தமாக வெச்சுருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு எந்தவொரு நோயும் இதாகாமல் இருக்கும் இங்கே வந்து சுகாதார சூழல்லாம் நீட்டாக தான் இருக்குது எந்த ப்ரச்சினையும் இல்லை குழந்தைங்க போய் வெளியில் விளையாட்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது குழந்தைங்கள வெளியில் விளையாட விட்டா தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்ப்புசக்தி வரும் இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும் அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் விளையாட விட முடியாது நார்மலாக இருக்கிற இடத்துல தான் விளையாட விட முடியும் வெளியில் போய் புள்ளைங்களை விளையாட விடணும் அப்போ தான் அந்த இயற்கை சூழலும் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் ஒரு எதிர்ப்புசக்தி வர்றப்போ தான் அந்த பிள்ளைங்களால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா இப்போ கையை வாஷ் பண்ணி விட்டுட்டு ஊட்டிவிடுறதுன்னா பேரன்ட்ஸ் கையை வாஷ் பண்ணிட்டு ஊட்டி விடணும் அதேபோல் குழந்தைங்களா சாப்பிட்றதுனாலும் குழந்தைங்களுக்கு நல்லா கை கை கால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் எதுனாலும் கொடுக்கணும் அதேபோல் இந்த வெளியில் விற்கிற தின்பண்டம் இதெல்லாம் எதுவும் வாங்கிக் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே எல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது அதனால் தான் எந்தவொரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சுடு தண்ணியை வெச்சு கொடுக்கணும் டெய்லியும் குழந்தைங்கள குளிக்க ஊத்துறது மிகவும் நல்லது குழந்தைங்கள மட்டும் குளிக்க ஊற்றுனா தான் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு சுறுசுறுப்பாக அந்த மாதிரி இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றணும் அது வந்து சூட்டை தணிக்கும் அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சுத்தபத்தம் அந்த இதை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சாப்பிட்ணும் இறைக்காம சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும் கீழேருந்து எடுத்து எதுவும் வாயில் வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும் கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் அதையே சொல்லி தான் வளர்க்கணும் முக்கியமான ஒன்றுன்னா குழந்தைங்கள்லாம் எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கை கால்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறந்தான் சாப்பிட வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எந்தவொரு நோய் இதுமாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன்னா நம்ம சுத்தமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அதுதான் எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ அவ்வளோ இது வந்து நோய்ட்டேருந்து நம்ம தள்ளியே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் அழுக்கான உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு குழந்தைங்களுக்கு கை காலெல்லாம் கழுவி விட்டுட்டு திரும்ப ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடணும் ட்ரெஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் போடணும் அப்போ தான் ட்ரெஸில் இருக்கிற அந்த கிருமி எல்லாம் கிருமிலாம் செத்துடும் ஸோ அந்த வெயிலில் போடுறப்ப சூரியஒளி கதிர் படுறதுனால நல்லா துணியும் எந்தவொரு இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனாலேயே இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் எந்தவொரு இதுவும் வராது மேக்ஸிமம் குழந்தைங்கள வந்து ரொம்ப வெளில விளையாட விடலாம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி விடணும் வெயில் டைமில் விடாமல் குழந்தைங்கள பத்திரமா வெச்சுருக்கணும் ஹீட்டான பொருள்லாம் கையில் கொடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஹீட்டான இதான் இப்போது இதெல்லாம் சாப்பிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு உடம்போட சூடு இன்னும் அதிகமாகி இன்னும் ஏதாவது சளி இருமல் அந்த மாதிரிலாம் நிறைய வரும் சளி இருமலெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப இருமல் ஜாஸ்தியாகிரும் அந்த அந்த டைமில் வந்து நம்ம ஓமம் இந்தமாதிரி எல்லாம் அதோட சாறெல்லாம் எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த இருமலெல்லாம் குறையும் இந்த மாதிரி நம்மளா கை வைத்தியம் ஏதாவது செஞ்சு குணப்படுத்தணும் டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறத கம்மி பண்ணிக்கணும் நம்மளே அந்த குழந்தைங்களுக்கு நாட்டு வைத்தியமாக ஏதாவது கொடுத்துரணும் ஓமம் கற்பூரவள்ளி எலை இந்த மாதிரி எல்லாம் அதோட ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம் வெற்றில வெற்றிலைய வந்து சூடு பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நெஞ்சில் வெச்சு விட்டோம்னா மார்புசளி இருமல் இதெல்லாம் வந்து சரியாகிரும் நம்ம வெயிலில் வெயிலில் அதிகமாக விளையாட விடுறதுனால தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்கிறது இதெல்லாம் வருது ஈவ்னிங் டைம் இந்த காலையில் டைம் இந்த மாதிரி விளையாட விட்டு அந்த பிள்ளைங்கள மதிய நேரத்திலலாம் வீட்டுக்குள்ளேயே வெச்சிக்கிறது ரொம்ப நல்லது சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் இதுதான் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு இது